ஹலோ அனிதா எங்கே அனிதா கடை பக்கமே காணும் ரொம்ப நாளாக

ஊருக்கு போய்விட்டிங்களா ஆ ஊருக்கு போயிருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை ஏ நான் ஃபோன் வருவீங்க ஃபோன் பண்ணுவீங்க கடைக்கு வருவீங்கன்னு பார்த்தேன் ரொம்ப நாளாகவே வரவே காணும் வசூலாகுது என்ன தான் இருந்தாலும் கஸ்டமர் அப்புறம் நீங்கள் வந்து பொருள் வாங்குனால் தானே எனக்கு வந்து வருமானம் வரும்

என்ன தான் இருந்தாலும் அப்புறம் எங்கள் கிட்டே மட்டுமா காசு கொடுத்து வாங்க போகிறிங்க மற்றவிங்க மற்ற கடைக்கு போனிங்கனாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தானே செய்வீங்க மற்ற கடையில் வாங்கிறது ஆ மற்ற கடையில் வாங்கிறத என் கடையில் வாங்கிட்டு போங்க அவ்வளோ தானே ஒரு கஸ்டமரை விடக்கூடாதுன்னு தான் நானும் சரி வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் எங்கே காணும் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஊர்லெலாம் நல்லா இருக்கிறாங்களா ம் ஆ ஐம்பது ஐம்பது போதுமா கால் கால் கிலோ வாங்கிக்கிலாம்லே

ஐம்பது கிராம் போடலைனாலும் ஒரு நூறு கிராம்னாச்சும் போட்டு வைக்கிறேன் ஆ என்ன இவ்வளோ நாள் கழிச்சி வந்துக்கிறீங்க ரெண்டு பொருள் மட்டும் கேட்கறீங்க ஆ சரி மஞ்சளும் ஆ அப்புறம் கடுகு கால் கிலோ ஆ மஞ்சளெலாம் வே எண்ணெய் மஞ்சளெலாம் விலை ஏறி போச்சு எண்ணெய் லிட்டருக்கு ஐம்பது ரூபாயும் மஞ்சள் கிலோவுக்கு நூறு ரூபாயும் ஏறி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பில் போடுவோம் எல்லா பொருளும் அத்தியாவசிய தேவைப் பொருள் எல்லாமே தான் விலை ஏறுது இப்போ விலைவாசி எது கம்மியாக விற்கிது நானாக விலை ஏற்றுறேன் அங்கே ம மார்க்கெட்டில் ஃபிக்ஸடு பண்ணுற ரேட்டுக்கு தான் நான் விற்க முடியும் நானாக தா தனிப்பட்ட முறையிலேயா நான் கடையை வெச்சு நடத்தி விலை ஏற்றுறேன் அங்கே முடிவு பண்றாங்கிறது தான் வந்து நாங்கள் பா பண்ண முடியும் அங்கே என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ ஆ அது ஆனால் சம் கூலி ஆளுங்களுக்கு சம்பளம் ஏறாது ஆனால் மளிகை பொருளெலாம் விலை ஏறி போச்சு அரிசிங்க மூட்டைக்கு ஆயிரத்து இரநூறுவா ஏறி இருக்குது இப்போ முன்னையே ஃபோன் பண்ணி தான் வந்திருந்திங்களா சொல்லலாம்னு பார்த்தா நீங்கள் வரவும் இல்லை ஃபோனும் பண்ணலை நான் எத்தனை பேர்கிட்ட தான் நானும் பார்க்கட்டும் இங்கே வா இங்கேயும் வேலை செய்யணும் எல்லாமே கா பார்த்துக்கணுமுல்ல சரி நீங்கள் வருவீங்க அப்படின்னு தான் நான் ரெகுலர் கஸ்டமர் தான் ரெகுலர் கஸ்டமர் தான் வருவீங்கனு பார்த்தா நீங்கள் வரவும் காணும் ஃபோனும் பண்ண காணும் சரி வரலனாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஏதோ ஒரு பொருள் வேணும்னு பார்த்தா அதுவும் காணோம்